நான் போன வீக் ஒரு ஹெட்போன் ஆர்டர் பண்ணலான் நினச்சேன் ஆனால் வந்து கடையில் வாங்கினா அது எப்படி இருக்கும் அதோடய ரேட்டிங்லாம் எதுவுமே தெரியாது காஸ்டும் அதிகமாகும் அதனால் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் அமேசானில் பார்க்கும்போது எம்ஐயோடய ஹெட்போன்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தௌசண்ட் குள்ளே தான் இருந்தது அதனால் என்கிட்ட இருக்கிற பட்ஜட்டுக்கும் அந்த ஹெட்போனுக்கும் ஓகேவாக இருந்தது குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக கிடச்சிது அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டேன் ஹெட்போன் வந்து எனக்கு ரிஸீவ் ஆகிடுத்து நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது கலரும் அழகாக இருந்தது கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்தது ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா வராதுன்னு சொல்லிட்டிருந்தாங்க சேம் எனக்கு வந்த ஆர்டர் வந்து அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்தது ஹெட்போனோடய குவாலிட்டி அந்த சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது இதோடய பாஸ் பாசிட்டிவ்வை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு தேங்க் யூ